ஹலோ சார் மேனேஜரு சாரா

ஆ செக்யூரிட்டி சின்னையன் தான் சார் பேசறேன்

சரிங் சார் சரிங் சார் ஆ சொல்லுங்க சார் ஆ ஆ சரி சார் ஆ சரிங் சார் சரிங்க

சரிங் சார் ஆ ஆ சரிங்க சார் ஆ ஆ சரிங்க சார் சரிங் சார் சரிங் சார் ஆ சரிங் சார் சரிங் சார் வண்டி எல்லாம் பார்த்துட் தான் இருக்கேன் பார்த்து தான் பின்னாலை எல்லாம் அது என்ன ரிப்பேர் இருக்கா என்னனு பார்த்துட்டேன் வண்டி நல்லா தான் இருக்கு இப்போ தான் டோக்கன் நம்பர் ஒன்று போட்டு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு நான் இங்கே தான் சரிங் சார் சரிங் சார்